தாய்மொழி தமிழ் அப்படிங்கிற நிலையிலிருந்து எல்லாமே மாறுபட்டு மற்ற மொழிகள் சார்ந்து வாழக்கூடிய நிலைக்கு அனைத்து தமிழை தமிழுன் சொல்லி சொல்ல முடியாத நிலை மற்ற எல்லா மொழிகளையுமே சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மக்கள் வந்து மாறிவிட்டாங்க இப்போ இருக்கிற ஸ்க் பள்ளிக்கூடத்திலிருந்து மற்ற எங்கே போனாலும் மற்ற மொழிகள சார்ந்து தான் இருக்கிறமோ தவிர தமிழ் அப்படிங்கிற மொழி வந்து ரொம்ப தாழ்வான நிலைக்கு தள்ளப்பட்டிருச்சி இந்த நிலையிலிருந்து மாறி தமிழ் தாய்மொழி தமிழ் அப்படிங்கிற நிலைக்கு மேலோங்கி எல்லா சமூகத்திலும் எல்லா நாட்லேயும் நம்ம தமிழ் மொழி வந்து முதல் இடத்தல இருக்கிற மாதிரி நம்மளுக்கும் நம்ம மொழி வந்து யாரும் தாழ்வா நினைக்கக்கூடாது நம்ம தாய்மொழி தமிழ் அந்த தமிழை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுக்கொடுக்கக்கூடாது ஸ்கூல்லேயும் சரி மற்ற எல்லா இடங்களில் பொது இடங்கள்லேயும் சரி எல்லா இடத்துலேயும் தமிழ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இது வந்து அழியக்கூடிய ஒரு மொழி இல்லை எப்போவுமே அழிவு இல்லாத ஒரு மொழி தமிழ் மொழி